ஹலோ சார் வணக்கம் சார் ஜிஎஸ்டி மைய ஆடிட்டர் பேசுகிறீங்களா சார் ஆமாம் சார் நான் ஒரு பொட்டிக்கு தொடங்க அதனால் என்னோடய வணிகத்திற்கு ஜிஎஸ்டி எப்படி பதிவு பண்ணுறதுனு ஒரு சந்தேகம் அதனால் கால் பண்ணேன் சார் அப்படியா சார் சொல்லுங்கள் சார் அதனால் உங்களுக்குக்கிட்டே என் சந்தேகத்தை தீர்க்க முடியுமா சார் முதல்ல எனக்கு ஜிஎஸ்டி பதிவு எப்படி பண்ணணும்னு சொல்லுங்கள் சார் நானே ஆன்லைன் பண்ணலாமா இல்லை நீங்களே அப்ளே பண்ணி தருவீங்களா சார் நீங்கள் பண்ணிடுவீங்களா சார் எனக்கு என்ன ஆவணம் வேணும் சார் சொல்லுங்கள் சார் பேன் கார்ட் ஆதார் கார்ட் வங்கி கணக்கு என்னோடய வணிகத்தோடய முகவரி ஆதாரம் முற்றுகை உடன்படிக்கை மின்சாரம் உரிமை தகுதி புகைப்படம் ஓகே சார் எப்போ சார் பண்ணலாம் எப்ப எப்போ பண்ணி தருவீங்க ஓகே சார் எல்லாம் ஆவணங்களும் எடுத்துக்கிட்டு இன்னும் அரமணி நேரத்தில் வர்றேன் சார் ரொம்ப நன்றி சார்